ஹலோ பரத் டிராவல் சர்வீஸுங்களா இருந்து ராஜ் பேசுறேங்க ஒரு டூர் போலாம்னு பிளான் பண்ணிட்டிருக்கோம் ஃபேம்லியாக ஒன்றா போறதுக்கு பிளான் பண்ணிட்டிருக்கோம் ஒரு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அந்த சேலம் அந்த ஏரியாலாம் சுத்திவிட்டு வர்லாம்ன்ருக்கோம் சீட் கணக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அண்ணன் அண்ணி நான் ஒய்ஃப் குழந்தைங்க ரெண்டு ஏழு சீட் போல் ஆகுதுங்க இன்னும் பக்கத்திலையும் வர்றாங்க ஒரு பத்து சீட் சேர்த்துக்கிலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போலாம்ன்ருக்கோம் ஓ ஒரு டிராவல் சார்ஜ் எவ்வளோ ஆகுதுங்க வ மற்ற இடம் எதாவது பக்கத்துலிருக்கா நல்ல இடமா பார்க்கற மாரிருக்கா உங்குளுக்கு தெரிஞ்சது எதாது இருந்தாலும் சொல்லுங்க டிராவல் சார்ஜ் இப்போ ஒரு எட்டுருவா சொல்லுறீங்கன்னா எனக்கு அவ்வளோ பட்ஜெட் பத்தாதுங்களேன் நான் ஆறுபாயிக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபேம்லியாக ஒன்றா போகிறோம் சீட் கண்டிஷன் எப்பருக்குங்க எனக்கு குஷ்ஷன் சீட்டாக வேணும் சி ஸ்லீப்பர் சீட்டாக இருக்கணும் குழந்தைங்களும் வர்றாங்க ஸ் எல்லாருக்கும் ஆடப்பாடமாக ஃப்ரீயாக இருக்கணும் இட வசதி இருக்கணும் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும்

டிரைவர் பேட்டாலாம் நீங்களே பார்த்துக்கங்க பின்னாடி சீட் லக்கேஜ் வைக்கிற மாரிருக்குங்களா ஓகேங்க ஆ மற்ற இடோம் ராமேஸ்வரம் போனால் ஆல்ட்டாகிறக்கு நீங்கள் தான் இடம் எதாது இருந்தால் ரெடி பண்ணிக் கொடுங்க அப்படிங்களா ரூம் வாடகை நான் கொடுத்துட்றேன் கன்னியாக்குமரி ராமேஸ்வரம் அப்துல்கலாம் சமாதி அப்துல்கலாம் வீடு அதாதக் போக வேண்டியது இருக்கும் வாடகை மட்டும் கொஞ்சம் அஜெஸ்ட் பண்ணிக் கொடுங்க எட்டுருவா முடியாதுங்க நான் ஆறுபாய்க்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுபோக மற்ற செலவையும் நான் பார்க்கணும் என்னோட செலவையும் பார்க்கணும் ஃபேம்லியாக போகிறோம் எல்லார்த்தோடய செலவையும் பார்த்தாகணும் நீங்கள் அஜெஸ்ட் பண்ணி போனால் தான் நான் உங்களை புக் பண்ண முடியும் கொஞ்சம் அஜெஸ்ட் பண்ணி சொல்லுங்க இல்லைன்னா வேற வண்டி வேணுணா பார்க்கறேன் நான் எட் எட்டுருவா சொல்கிறீங்க ஒரு ஐநூறுபா தானே கம்மி பண்ணுறீங்க ஆறுரூபாய்க்கு வாங்க டிரைவர் பேட்டா வேணுணா நான் பார்த்துக்கறேன் வண்டிக்கு டீசல் அடிச்சிடுறேன் ஆறுபா கொடுத்துட்றேன் வேணுணா சீட் கண்டிஷன் எப்புடிருக்குங்க சீட் நல்லாயிருக்கா அப்படிங்களா எனக்கு வந்து இப்போது எட்டு இது சீட்டுனா அதை எக்ஸ்ட்ரா சீட் வேணுணா ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாமா குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தைங்க வர்றாங்க அவங்களையும் ஒரு நாலஞ்சு சீட் நான் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் சரிங்க அப்பறம் வாடகை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுங்க பத்துருபா சொல்றீங்க எட்டுருவா சொல்கிறீங்க எனக்கு ஒரு ஆறுரூபாய்க்கு வந்தால் பரவாயில்ல வேற இல்லைனா ஆறு ஐநூறு கொடுத்துடுறேன் வாங்க அப்படிங்களா ஏழு ஐநூறு எல்லாம் பத்தாதுங்க ஒரு ஆறு ஆறுரூபாய்க்கு வாங்க ஆறு ஐநூறு நான் சொல்லிட்டேன் சரி அதுபோக வேற இடம் எது இருக்குது போற வ வழியில் வர்ற வழியில் அப்படிங்களா சரிங்க வேற அதுக்கெல்லாம் எதுவும் தனி சார்ஜ் ஆகுமா சரிங்க இப்போ ஏழ்ருபா கொடுத்துட்றேன் இதெல்லாம் நீங்கள் கூட்டிட்டு போகிறேன் சொல்றீங்கள்ல கூட்டிட்டு போயிடுறேன் பேர டிரைவர் பேட்டா நீங்கள் பார்த்துக்கங்க டிரைவர் பேட்டா நான் கொடுக்க மாட்டேன் நீங்க பார்த்துக்கொங்க ஏழ்ருபா நான் கொடுத்துட்றேன் அப்புறம் டிரைவர் பேட்டா கூட நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அவனுக்கு டிஃபன் செலவு எல்லாமே நான் பார்த்துக்கறேன் அவனுக்கு இங்கயிருந்து கிளம்புனா அவன் டிரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்தால் போதும் அவன் சாப்பாடு செலவுலயிருந்து உ மற்றது அவனுக்கு எல்லா செலவையும் நான் பார்த்துக்கறேன் பேட்டா நீங்கள் கொடுத்துருங்க ஒரு ஐநூறுபாய்க்கு ஏங்க இவ்வளோ பேசிட்டிருக்கீங்க இல்லைன்னா வேற வண்டி பாக்கட்டுங்களா சொல்லி அஜெஸ்ட் பண்ணிக் கொடுங்க ஆ அஜெஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வாடகை புக் பண்ணலாம் இப்போ நீங்க வேண்டாம் சொன்னீங்கன்னா சொல்லுங்க நான் வேற வண்டி வேணுணா பார்த்துக்கறேன் உங்களால் முடியாது அதே இதில் நின்னிங்கன்னா வேணுணா சொல்லுங்க வேற வண்டி பாக்கட்டுங்களா நீங்கள் அஜெஸ்ட் பண்ணி வந்தால் தான் நான் இங்கே ஆலங்கூர் பழையூர்ல ஊருக்குள்ள வாங்க வீடு தெரியுங்களா உங்களுக்கு தெரியாதுங்களா இப்போ வீடு மாற்றி வந்துட்டேன் ஆலாங்கு மெ மெயின் ரோட்டுக்கு வந்து பழையூருக்குள்ளே வந்தீங்கன்னா அம்மன் கோயில் பக்கத்தில் வந்து நின்னிங்கன்னா நான் வந்துடுறேன் சரி ஓகேங்க தேங்க்ஸ் வாங்க